நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது என்எஸ்எஸ் கேம்ப் ஒய்ஆர்சி கேம்ப் இந்த மாதிரிலாம் நடத்தி சேர்ந்து இருந்தனாலே எங்கள் கூட படித்த மாணவர்களோடு கோயில் கோயிலுக்கு பள்ளிக்கூடங்கள் சில பள்ளிக்கூடங்களுக்கு தெருக்களுக்கெலாம் போய் எங்கனாலே முடிஞ்ச அவங்க உதவி செஞ்சுருக்கோம் அவங்களோட இடத்த சுத்தம் செய்யுறது அதுக்கப்பறம் வந்து அவங்க விழிப்புணர்வு கொடுக்குறது எப்படி எப்படிலாம் இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பையெலாம் எப்புடி டஸ்பின்னில் போடணும் எல்லா இடத்துலையும் டஸ்பின்னில் தான் எல்லா பொருட்களையும் தேவை இல்லாத பொருட்களையும் போடணும் இந்த மாதிரி விழிப்புணர்வும் கொடுத்து இருக்கேன் அனாதை ஆஷ்ரமம் இது ஆதரவற்ற கொழந்தைங்களுக்குலாம் எங்களால முடிஞ்ச இல்லை நல்ல நாள் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு முக்கியமான நாள் இல்லாட்டி ஏதோ ஒரு நாள் அவங்களுக்கு வந்து பணம் மூலயமாவோ சேவை இல்லாட்டி அவங்களுக்கு எங்கனாலே முடிஞ்ச உணவு அளிக்கிறது இந்த மாதிரிலாம் சேவை செஞ்சு இருக்கோம் இதே மாதிரி முக்கியமாக கிராமபுறங்களுக்கு தான் எங்க என்னால் முடிஞ்சது உணவு அளிக்கிறது அவங்க அவங்க எப்படி எப்படி வாழணும் எப்படி எப்படி அவங்களுக்கு விழிப்புணர்வு எங்களால பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போது செஞ்சுருக்கேன்